ஒவ்வொரு ஓவியத்தை பார்க்குறப்பவும் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அது ஏன் ஓவியத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் உலகத்தில் ஸ்டாங்கான மெசேஜ் எது சொல்றதாக இருந்தாலும் ட்ராயிங் மூலியமாக தான் கன்வே பண்ணுறாங்க நியூஸ் பேப்பரில் மேகசினில் பொல்யூஷன் பற்றி அல்லது ஒரு வனவிலங்குகள் அழிப்பு பற்றி எது சொல்றதாக இருந்தாலும் அது ட்ராயிங் மூலியமாக தான் சொல்லுறாங்க அதனால எல்லா ட்ராயிங்க்கும் ஒரு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாதிப்பு அது இன்னும் ஈசியாக அவுங்களுக்குள்ளே போய் சேருதுன்னு நான் நினைக்கிறேன்